நம்ம பார்த்த அதே ஸ்டோரி தான் பொன்னியின் செல்வன் தான் அந்த பொன்னியின் செல்வன் ஸ்டோரி வந்து நம்ம படிக்க ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னோம் நல்ல கவர்ச்சிகரமாகவும் உற்சாகமாகவும் உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு ஸ்டோரிஸாகவும் இருக்கும் நம்ப கல்கி சார் எழுதின பொன்னியின் செல்வன் அதில் என்னுடைய நெகட்டிவ் பாய்ண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லணுன்னா அந்த புக்கு வந்து நமக்கு கன்டின்யூட்டியாக ஒரே புக்காக நமக்குக் கிடைக்காது அது பார்ட்டு ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் அந்த மாரி லெவலில் வரும்பொழுது நமக்கு அதை சுலபமாக வந்து கிடைக்காது பார்ட்டு ஒன்று கிடைக்கும் அதற்கான பார்ட்டு டூ வந்து நமக்கு டிலே ஆகும் அப்போ அந்தக் கதையினுடைய சுவாரஸ்யங்கள் அடுத்தடுத்து நம்பளால் தெரிஞ்சிக்க முடியலியே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து ஏற்படும் அப்போ அது வந்து ஒரே புக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்குன்றது என்னுடைய ஐடியா தென் அதனுடைய காஸ்ட்டு பார்த்தோன்னா ரொம்ப விலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்மியான வில இருக்காது சாரோடைய புக்கு நல்லா தான் ஓடுது இருந்தாலும் அதனுடைய விலையின் மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா இடத்திலியும் அந்த பொன்னியின் செல்வன் புக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஒரு பார்ட்டு கிடச்சா இன்னொரு பாரட்டு கிடைக்காது இன்னொரு பார்ட் நமக்குத் தேவையான பார்ட்டு அப்போதைக்கு மிஸ் ஆவும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு படிச்சிட்டோம் அப்படின்னா செகண்ட் பார்ட்டு அந்தக் கடையில் போய் கேட்டால் கிடச்சிருக்காது அப்போ ஆர்ட்ரு போட்டு வாங்கித் தரேன் தேர்டு பார்ட்டு எடுத்துக்கிறீங்களா அப்டின்றமாரி தான் கேட்பாங்க அப்போ நமக்கு அந்த கன்டின்யூட்டியாக படிக்கிறதுக்கு வந்து ரெண்டு மூணு பார்ட்டு அப்டின்ற மாரி பிரியறதுனால நமக்கு அது கன்டின்யூஸாக கிடைக்காமப் போயிடுது அது ஒரு நெகட்டிவ் பாய்ண்ட்ஸாக சொல்லலாம் அப்புறம் நம்ம இப்போ மணிரத்தினம் சார் வந்து எடுத்துருக்கிறாங்க பொன்னியன் செல்வம் அப்படின்ற ஃப்லிம்மு சாரை நம்ம குற சொல்லக்கூடாது அவங்க எதுக்காக அப்படி எடுத்தாங்கன்னு தெரில ஃபார் எக்ஸாம்பிள் அதில் பிராமின்ஸை பற்றி நிறைய இம்பார்டென்ட் கொடுத்து எடுத்துருப்பாங்க விஜயாலயச் சோழனுடைய ஒரே ஒரு ட்ரம்மை கொப்பறைன்னு சொல்வாங்க அதில் உட்காந்துக்கிட்டே ஃபைட் பண்ணி அந்த நாட்டில் உள்ள போரை வந்து வீழ்த்திருப்பாங்க அப்போ அதில் விஜயலாய சோழனுக்கு ரொ முக்கியத்துவம் தந்துருப்பாங்க ஆதித்தியகரிகா ஆதித்திய சோழன் கரிகாலச் சோழன் அப்போ அவங்களுடைய பார்ட்ஸ்ஸெல்லாம் நிறைய மிஸ் பண்ணி எடுத்துருக்கிறாங்க அந்தக் கதையை படிச்சிட்டு அந்த ஸ்டோரியை பார்க்கும்போதுதான் இதெல்லாம் மிஸ் ஆகுது அப்டிங்கிற மாரி தெரியுது இந்த நாவல்ஸ் வந்து நமக்கு வந்து பக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் வந்து எடுத்துக்கும் கதையை நம்ம குற சொல்ல முடியாது நமக்கு சரியானபடி கிடைக்கலேன்றது ஒன்று ரெண்டாவது அதிக பேஜஸ் இருக்கிறதுனால நம்ம அது பண்ண முடியல இப்போ ரெண்டு பார்ட்டு விட்டுருக்காங்க இன்னும் இதனுடைய கன்டின்யூட்டி இன்னும் இந்த ஃபிலிம் வரல மக்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்தது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பொன்னியின் செல்வன்ற படம் இப்போ நல்லாவே பேமஸாக கூட ஓடிருக்கும் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒன்னு தான் நம்ம புதுசாக எதுவும் அதில் கதை சொல்லுறதுக்கு வேலை கிடையாது எல்லாருமே லைக் பண்ணக்கூடியது கல்கி சார் நாவல்னாலே எல்லாரும் லைக் பண்ணுற ஒன்னு தான் ஆனால் அவருடைய கதைகள் வந்து அதிக பக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஒன்னு தான் குறைகள்னு சொல்லலாம்